அவங்கள்ட போய் என்ன நம்ப செஞ்சா அவங்க வந்து இதுமாரி சுற்றுலாவுக்குருவாங்க அப்புடினா ரொம்ப காசு கம்மினு சொன்னால் கண்டிப்பா வந்துடுவாங்க அது வந்து இந்தமாதிரி டைமில்தான் போகணும் அந்தமாரி டைமில் போகணும் யாரும் பார்க்கமாட்டாங்க ரொம்ப பட்ஜட் ரொம்போ லோவாகருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து வந்துடுவாங்க நெக்ஸ்டு அவங்கள ஊக்குவிக்க என்னென்ன பண்ணலாம் அப்படினா அவங்கள்ட சொல்லலாம் இந்தமாரி இப்போது சம்மர் சீசன் அப்புடினா இங்கே நம்ம கொடைக்கானல் போகலாம் இங்கே ஊட்டி போகலாம் அதைமாரி நம்பள்ட சொன்னால் அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க அப்புறோம் நம்ப வந்து அங்கே போயிட்டு வந்ததை பற்றி அவங்கள்ட நம்ப சொன்னோம் அங்கே அப்படி இருந்துச்சு இங்கே இப்படி இருந்துச்சு நாங்கள் அங்கே அதேலாம் பார்த்தோம் இதெலாம் பார்த்தோம் நம்ப அவங்கள்ட சொன்னோம் அப்படினா அவங்க வந்து ஓ அப்படி அங்கே இருந்துச்சா நானும் பார்க்குணும் அப்புடினு சொல்லிவிட்டு அவங்களும் வருவாங்க அதை அதன் வழியாக அவங்க என்ன பண்ணலாம் அப்புடினா சுற்றுலா வரலாம் மெய்ன் வந்து என்ன சொல்லணும் அப்புடினா ரொம்ப காசு ரொம்ப கம்மி இங்கே போயிட்டு வரலாம் அப்புடினு சொன்னால் கன்ஃபாம் அவங்க வந்து வருவாங்க